வால்நட்சத்திரம் சின்னதாக இருக்கும் வானத்தில் பாத்திருக்கேன் சின்ன வயசா இருக்கக்குள்ளே அது போகக்குள்ளே ஏதாச்சும் நெனைச்சி மூணு பூ நெனைச்சிக்கணும் அது நெனைக்கிலன்னா ஏதும் நியாபக சக்தி கம்மியாக இருக்குன்னு சொல்வாங்க நிறையா கேட்டுருக்கேன் அது நான் பாட்டி சொல்றதெல்லாம் நான் அதுக்கு இன்னொன்னும் சொல்வாங்க நம்ம போகக்குள்ள ஏதாச்சும் நம்ம நெனைச்சது நம்ம ஏதாச்சும் நெனச்சோடனா நடக்கும்னுவாங்க அதுமாரி நான் நெனைச்சேன் நல்லா படித்து இதாக ஆகணுன்ட்டு நல்லா இப்போ படிக்கிறேன்